ஹலோ வணக்கங்க நான் சஷ்டிக்காஸ்ரீயோட அம்மா பேசுறங்க அ எனக்கு அடுத்த வாரத்தில் பாப்பாக்கு ரெண்டு நாள் விடுப்பு வேணும்ங்க ஓ ஆ

போன வாரம் நாங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவன் அவ ஸ்கூல்க்கு வரவே கொஞ்சம் அழறாங்க அவளுக்கு நண்பர்கள் வந்து எதோ கொஞ்சம் பிரச்சனை போல் இருக்கு குழந்தைங்களுக்குள்ளே எதோ சண்ட போல் இருக்குங்க ஆமாம்ங்க ஆனாலுமே அவளுக்கு ஆமாம்ங்க காலையில் கிளம்புற வரைக்கும் அவளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும்ங்க வந்துவிட்டு உங்களைலாம் நீங்கள் பார்த்து பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் அவ சரியாகிடுறா ஆ ஆமாம்ங்க வீட்டில் டீச்சர் இங்கே ஊரில் வந்து பண்டிகை போட்டுருக்காங்க திருவிழா அதனால அடுத்த ரெண்டு நாள் வந்து யாராலையும் வந்து கூப்பிட்டு வந்து விட முடியாது ஆ ஆமாம்ங்க புரியுதுங்க இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான திருவிழா நாங்கள் எங்கள் ஊரில் இருந்து எல்லாம் நிறைய பேர் வராங்க அதனால அடுத்த வாரம் ரெண்டு நாள் மட்டும் விடுப்பு இருந்ததுன்னா அதுக்கப்புறோம் நான் அவளை அனுப்பிச்சிக்கிறேங்க ஆமாம்ங்க அவளுக்கு அங்கே நம்பர் உள்பட பிரச்சனை இருக்கிறனால அவள் ஒழுங்காக படிக்கலங்க அதைப்பத்தியே வீட்டில் வந்து அழுதுட்டே இருக்கா அடுத்த நாள் காலையில் ஆ சொல்லி கொடுக்கறேன் மேடம் சொல்லி தாங்க கொடுத்துட்ருக்கோம் அவள் கொஞ்சம் சிரமம் தான் அவள் ஒரு இடத்துல உட்காந்து படிக்கிறதுங்கிறது சிரமமான வேலை தான் இருந்தாலும் நாங்கள் ம் ஆமாம்ங்க நானும் வந்து சரிங்க மேடம் ஏ இல்லைங்க மேடம் நான் பார்த்துக்கறேங்க நானும் வேலைக்கு போகறேனா அதனால எனக்கு சரியான நேரம் இல்லை அவளை பள்ளியில வந்து கூட்டிகிட்டு போகற அளவுக்கு நான் அடுத்த வாரத்தில் ஒரு நாள் இந்த பண்டிகை எல்லாம் முடிச்சிவிட்டு உங்களை வந்து பார்க்கறேங்க இப்போ எதாவது மா மேல் இடத்தில் எதாவது பேசி லீவு வாங்க முடியுங்களா காலையில் கொஞ்சம் சிரமம் தாங்க

ஆ சரி தாங்க மேடம் ம்

ஆமாம்ங்க ஆமாம்ங்க ஆ சரிங்க மேடம் ஆ சரிங்க மேடம் நான் எதாவது விண்ணப்பம் தரணும்ங்களா உங்களுக்கு மதியம் வந்து கூட்டிகிட்டு போகறத்துக்கு

அப்படிங்களா ஆ சரிங்க மேடம் சரிங்க மேடம் இப்போ அந்த பரிட்சைக்கெல்லாம் நீங்கள் அங்கே நல்லா சொல்லி தந்துருவிங்களா வீட்டில் எதா வந்து கேட்டா அவளுக்கு தெரியறதில்லைங்க

இல்லைங்க படிக்கிறாங்க கொஞ்சம் எழுதுறத்துக்கு சிரமப்படுறாங்க அதாங்க கொஞ்சம் சிரமமாக இருக்கு அவங்களுக்கு அவளுக்கு சிரமமாக தான் இருக்கு ஆனாலும் நாங்கள் நல்லா தான் சொல்லித்தரோம் அவள் குழந்தைங்கிறதுனால எங்களால் ரொம்ப சரிங்க மேம் அம் மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் நான் நாளைக்கு வந்து விண்ணப்பம் தந்துடுறேங்க அரை நாள் மட்டும் அவள் வந்து பரிட்சை எழுதட்டும் பரிட்சை எழுதுனதுக்கப்புறோம் நாங்கள் கூட்டிகிட்டு போகறோம் ஆமாம்ங்க இல்லைங்க நாங்கள் உங்களை வந்து பாத்துடுறேங்க ஆ நன்றி மேடம் நன்றி ம்